படிப்பதற்கு முன் பிடிக்காதது என்று நீங்கள் நினைத்து புத்தகம் படித்து முடித்ததும் மிகப் பிடித்த ஒன்றாக மாறியுள்ளதா அது என் அது என்ன உங்கள் மனதை மாற்றியது எது அப்படின்னு கேட்டீங்க நான் படிக்காததுக்கு முந்தி படிச்சுருக்கேன் சில புக்கெல்லாம் எடுத்து படிப்பேன் கதை நல்லா இருந்தால் படிப்பேன் சின்னச்சின்ன புக்குவெல்லாம் படிப்பேன் பேப்பரும் டெய்லி பார்ப்பேன் அங்கேங்க இருக்கற கடைகளில் போய் உட்காந்துக்கிட்டு கொண்டு பேப்பரு பார்ப்பேன் இதில் முக்கியமாக அந்த சிந்துபாத்து கதையை நல்லா பார்ப்பேன் அதனால் பேப்பரில் வர்ற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் அது தெரியும் நல்லா படிக்க தெரியும்